பால் பண்ணைங்களாங்க எங்கே எந்தடத்துல இருக்குங்க பால் பண்ணை அப்படிங்களா இங்கே நான் கே கே நகர்லேர்ந்து பேசுகிறேங்க நான் ஒரு இப்போ ஒரு கடை ஒன்று புதுசாக வைக்கலாண்டு இருக்கேன் அது எனக்கு வந்து தயிர் கோ தயிர் கொஞ்சம் பால் சே பால் சம்மந்தமான பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே எனக்குக் கொஞ்சம் தேவைப்படுது யா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி காசு போ கொடுத்தர்றங்க ஆ ஆ பால் நல்லாயிருக்குங்களாங்க ம் ஆ

லிட்ரு எவ்வளோங்க

சரிங்க சரிங்க இப்போ எங்களுக்கு வந்து தயிரெலாம் எப்படி லிட்ரு எப்படி தர்றீங்க ஆ சரிங்க சரிங்க ஆ நெய் நெய்யும் கிடைக்குங்களா ஆ ம் ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க அதுதான் இப்போது கடை இப்போ திறக்கப் போகிறோம் அதுக்காக தேவைப்படுது டெய் எனக்கு வந்து டெய்லியும் பதினைஞ்சு லிட்ரு பாலும் அஞ்சு லிட்ரு தயிர்

ஆ பத்து லி

ஆ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க நான் ஆ சரிங்க நான் இப்போ வந்து இங்கே வந்து எங்க வீட்டுக்காரு கிட்டே கேட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேங்க ஆ ஆ ஆ இது வந்து ஆ வீட்லேயே இங்கே இங்கே வந்து கடைக்கே கொண்டாந்து கொடுக்கற மாதிரி ஆள் இருக்குங்களா

ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க அது ரொம்ப சந்தோசங்க ம் சரி ஆ சரி அப்போ நான் நான் வந்து ஓ போன் அடிக்கிறங்க உங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து கேட்டுகிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறங்க ஓகே ஓகே ஆ வெச்சுர்றங்க ம் ஓகே ஓகே அது ஆ நன்றிங்க நன்றிங்க